கிராமப்புறங்களில் கேம்ஸ் விளையாடுவது முக்கிய பங்கு வகிக்கிறது கபடி மற்றும் மட்டைப் பந்து போன்ற விளையாட்டுகள் ஓரிடத்தில் நடக்கும் பொழுது கிராமத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி அவர்கள் விளையாடுவதைப் பார்த்து ஊக்குவிக்கிறார்கள் இதனால் விளையாடுபவர்களுக்கும் உற்சாகம் ஏற்படுகிறது நமது கிராமத்தில் விளையாடுகள் மேன் விளையாட்டுகள் மேம்படவும் இவை பயன்படுகின்றன அதை பார்க்கும்பொழுது இனிவரும் சிறார்களும் நம் கிராமத்தில் விளையாடும் விளையாட்டுகளைப் பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் அவர்களும் விளையாடலாம் என்ற ஆர்வம் வளர்கிறது